எங்கள் வீட்டில் வந்து க கழிப்பறை இருக்கு அதில் என்னன்னா நன்மை என்னான்னா நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஏ ஹஸ்பண்டு வெளில இருப்பாங்க வெளியில வேலை பார்ப்பாங்க சில நேரத்துக்கு வீட்டில் இருப்பாங்க அதில் என்னான்னா எனக்கு நான் இப்போ அது இல்லைன்னா நான் எங்கே போவேன் நான் இருக்கிறது இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் போய் எங்கே வெளியில போய் இருக்க முடியும் வெளிள போனால் எப்படி இருக்கும் நம்ம ஒரு அவசரம்ன்னு வரும்போது இதை நம்ப எங்கே போய் போவோம் சொல்லுங்கள் ஒரு பொம்பளையும் ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன பசங்களை வச்சுட்டு எங்க போய் அவசரத்துக்கு நம்ப போகமுடியும் என் வீடுன்னு இல்லை எல்லார் வீட்லையுமே கழிப்பறை வந்து தேவை அது வந்து அத்தியாவசிய ஒன்று அது இல்லைன்னா ரொம்ப பொம்பளைங்கள் மெயின்னா கஷ்டப்படுகிறது சிரமப்படுகிறது வந்து பொம்பளைங்கள் தான் பொம்பளைங்கள் தான் அவங்க வெளியில போகமுடியாது டக்குன்னு ஒரு வயித் நைட்டு நேரத்தில் போனால் நைட்டு நேரத்தில் வந்துச்சு வெளியில போனாங்கன்னா எங்கே எதாவது பூச்சி கீச்சி கடிச்சுருச்சின்னா என்ன பண்ணுறது சிரமம்ந்தான் எங்கே இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் வீடாக இருக்கு எங்கே மரமல்லாம் இருக்கு எங்கே காடாக இருக்குன்னு தேடிக்கிட்டு போயிகிட்டு இருக்க முடியாது முன்னாடில்லாம் இருந்தாங்க முன்னாடி அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் இதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே போய் இருந்துகிட்டு பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து போய்விட்டு வருவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது என்ன எங்கே பார்த்தாலும் வீடாக ஆயிடுச்சு நம்ப என்ன பண்றோங்கிறதே எப்படியும் எல்லாருக்கும் தெரியிரமாதிரி ஆயிடுது அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு கழிப்பறை இருக்கிறது அவசியம் மிக முக்கியமான ஒன்று நம்ம இது வந்து எது இருக்கோ இல்லையோ நம்ப வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா ஒரு வண்டி இருக்கா அதை விட முக்கியமானது ஒன்று வந்து கழிப்பறை கழிப்பறை வந்து மிக முக்கியம் அதை வந்து நம்ம சுத்தமாகவும் வச்சுக்கணும் நாம அதுலர்ந்து தான் நோய்கள்லாம் வரும் மெயின்னா அதை வந்து நம்ம வீட்டில் கழிப்பறை இருக்குறதை வந்து நம்ம வீட்டில் கழிப்பறை இருக்கறதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா பாதுகாத்து க்ளீன் பண்ணி சின்ன பிள்ளைங்களை எப்படி யூஸ் பண்ணனுன்னும் சொல்லியும் கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ப அதை பயன்படுத்தணும் என்னா ஏதுன்னும் நம்ம சொல்லியும் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கு அதை நான் க்ளீனாக நான் மெய்ன்ட் நல்லா சுத்தமாக வச்சுக்குறேன் இல்லையின்னா நிறைய சிரமம் என்ன சிரமம்ன்னா நம்ம அவசரத்துக்கு போக முடியாது அதுவும் இந்தக்காலகட்டத்தில் எங்கேயும் போய் வெளிலல்லாம் எது பண்ண முடியாது எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒன்று இல்லையின்னா ஒரு கவுர்மெண்ட்டால் ஒரு தெருவுக்கு இல்லைன்னாலும் ஒரு தெருவில் உள்ள இதுக்கு ஒரு நாலு பாத்ரூம் அப்படின்னாலும் கழிப்பறைன்னாலும் கட்டிப்போடணும் அது தான் மிக முக்கியம் இப்போ மெயின்னா இப்போ அரசாங்கமும் நிறைய உதவி செய்யுது எல்லார் வீட்டுலையும் கழிப்பறை இருக்கு இதில் வந்து இல்லாமல் இருக்கிறது ஒ ஒரு சில வீட்டில் தான் இது வந்து மிக முக்கியமான ஒன்றாகும்